ஆக்ஸுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து நான் அந்த ஹெட்ஃபோன் வாங்கியிருப்பேன் ஆனால் நல்லா தான் இருந்துச்சி ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி என்னாச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொருக இந்த இதில வந்து கனெக்ட் பண்னேன் ஆனால் கனெக்ட் பண்ணப்போ அது வந்து கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் இதாக இல்லை கொஞ்சம் விட்டுட்டு கேட்க ஆரமிச்சுது ஏன் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அ அது அது கரெக்ட்டாக கனெக்ட் ஆகல அது வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் சுற்றி வச்சால்தான் வந்து அது ஒர்க் ஆவது நார்மலாக நம்ம ஹெட்ஃபோன்லாம் ஆகிறது தான் ஆனால் அது வாங்கியே ரெண்டு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே அது வந்து இதாக சவுண்டுலாம் இன்னமும் நல்லா தான் கேக்குது ஆனால் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட டேரெக்ஷனில் வச்சா தான் அது வந்து நல்லா கேட்குது அதேமாதிரியே நான் என்னோடைய ஃப்ரெண்ட்டு கிட்ட வந்து பேசிக்கிட்டுருந்தேன் பேசிக்கிட்டே இருக்கும்போதே வந்து அவள் பேசுகிறது வந்து எனக்கு விட்டு விட்டு கேட்க ஆரமிச்சது ஆனால் வந்து அது இயர்ஃபோன் ஹெட்ஃபோனை கழட்டிவிட்டு கேட்டோம்ன்னா நல்லாவே கேட்குது ஆனால் வந்து எனக்கு அது விட்டு விட்டு கேட்க ஆரமிச்சிடிச்சு ஆக்ஸுவலி நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரு பிங்க் கலரு இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து வாங்கியிருந்தேன் அது அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷ்ஷாக இருக்கும்ன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த ஸ்டைலிஷ்ஷாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து அந்த ஒயர்லாம் ரொம்ப உள்ளே ஒல்லியாக வந்து இருக்கும் அது அது கொஞ்சம் லைட்டாக இழுத்தாலே அது ஒருமாதிரி ரொம்ப ரபரு மாதிரி பிய்கிற மாதிரி இருக்கு ஐயோ அதை அதை அதனாலயே ஐயோ பிஞ்சிவிடுமோ பிஞ்சிவிடுமோன்னு பார்த்து பார்த்து நம்ப அதை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கு எனக்கு அதனால் பயன்படுத்தவே கொஞ்சம் பயமாக இருக்கு இப்போல்லாம் அது அந்தமாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்துதான் பண்ணுற மாதிரி இருக்கு அதுக்கு அப்புறமேட்டா நான் வந்து இந்த அதை வந்து இங்கே சுற்றி வச்சுருந்தேன் மேலே அது சும்மா லேசாக ஒருவாட்டி கொஞ்சம் கொஞ்சம் தான் வேகமாக எடுத்தேன் ஆனால் அந்த ஒயர் வந்து லைட்டாக லூசான மாதிரி இருக்கு ஸோ அதனால் இப்போ வந்து அதை நான் போட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட முன்னாடியாவது அதை ஒரு குறிப்பிட்ட இதில் சொருவினா மட்டும் தான் வந்து கேட்கும் அப்படின்ற மாதிரி இருந்துது இப்போ அந்த ஒயரே நான் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பிடிச்சாதான் எனக்கு கேட்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நாள் வந்து கேட்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது இது எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்ட்டேஜாக தெரியுது